திருவண்ணா மாவட்டத்தில் கல்வி நிறுவனங்கள் பார்த்தின்னா ஸ்கூலு காலேஜஸ்ஸு இந்த யுனிவர்சிட்டிஸ்லாம் நிறையா இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறையாவே டெவலப் ஆகிருக்கு முதலாம் இப்போ வந்து எங்கள் திருவண்ணாமலை பக்கத்தில் நாங்கள் இருக்கோம் திருவண்ணாமலை எங்கள் ஊரில் வந்து காலேஜ் ஸ்கூல்லாம் அவ்வளோவா இல்லாமல் இருந்துச்சு அப்போ இப்போ ஸ்கூல்னால் பெரிய பெரிய காலேஜ் படிக்க ஸ்கூல் ஓகே ஸ்கூல் வந்து எங்கள் ஊரில் படிச்சிடுவோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ காலேஜி போகணுன்னு வச்சுக்கோங்க ஒரு சில முக்கியமான சிட்டிகளில் சிட்டிஸில் மட்டும்தான் இருக்கும் சென்னை இந்தமாரி போகிற மாரி இருக்கும் இப்போ வந்து நல்லா முன்னேற்றம் அடஞ்சுருக்கு அதனால திருவண்ணாமலையில் நிறையா காலேஜ் யுனிவர்சிட்டி எல்லாம் வந்துடுச்சு இங்கேருந்தேக்கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இல்லைன்னா கரஸில் போடுற மாதிரிக்கூட இருக்குது கரஸில் போட்டு இங்கே இருந்துக்கூட படிக்கலாம் அந்தமாரி நிறையா வசதிகள்லாம் வந்துருச்சு கொஞ்சம் ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகம் தான் ஃபீஸ் வந்து இப்போ அதிகமாகதான் வாங்கிறாங்க ஃபீஸ் வந்து அந்தளவுக்கு ஒரு மலிவான இதில் கிடைக்கிறது இல்லை இந்த மாரி ஃபீஸ்ஸு ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக ரேட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அதை வச்சு தான் வாங்கிறாங்க அதே மாரி நிறைய காலேஜலாம் இப்போ ஒரு சில காலேஜ் இருக்குது எஸ்கேபி காலேஜ் இதெலாம் இன்ஜினியரிங் காலேஜ்லாம் இருக்குது இன்ஜினியரிங்க்கு தனியாக காலேஜே இருக்குது ஃபஸ்ட்லாம் ஊருக்கு ஒருத்தர்தான் இன்ஜினியராக இப்போ வந்து எங்கே பார்த்தாலும் இன்ஜினியராக இருக்காங்க அந்தளவுக்கு இன்ஜினியரிங் காலேஜ்லாம் நிறையா வளர்ந்துருக்கு இது ரொம்ப நல்லா இருக்குது திருவண்ணாமலை மாவட்டத்தில்